நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஃபோன் வச்சிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பட்டன் ஃபோன் தான் நோக்கியா ஃபோன் வச்சிருந்தேன் அதில் நார்மலாக நம்மளுக்கு ஃபோன் பேசலாம் சிம்மு போடலாம் அவ்வளோ தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில் அது ந எனக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருந்தது அதுவே அங்கே அது வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது அதுக்கப்புறம் என்னோடய முதல் ஸ் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் வாங்கினேன் அப்போ எனக்கு அது புதுசாக இருந்தது பட் ஆனால் யூஸ் பண்ண யூஸ் பண்ண எனக்கு பழகிப் போச்சு ஒரு அஞ்சு நாளைக்கி வாங்கின ஃபோனை பொற்றி பொற்றி பொற்றி வச்சிருப்போம் ஆறாவது நாள் தூக்கி கட்டில் மேலே போடுவோம் அடுத்து எங்கு கிடக்குன்னு யோசிச்சுகிட்டு தேடுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் பண்ணுறது தான் ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்மளோடய அன்றாட வாழ்க்கையே இப்போ எல்லாம் மாறிப் போயிருச்சு அதுக்கு முன்னாடி அந்த பேசிக்ஸ் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் பேசுவோம் போவோம் வருவோம் அவ்வளோ தான் ஆனால் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் அந்த ஃபோனை பார்த்துன்னே தலை குனிஞ்சு தான் வந்து போகிறாங்க அந்த ஃபோனில் தான் ஃப் உள்ள அதாவது கைக்கு உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா உலகத்தையே வச்சிருக்காங்க இப்பெல்லாம் ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வந்துருக்குது அது நல்ல விஷயம் தான் தொழில்நுட்பம் இன்னும் வளந்துருக்குது இப்போ இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் வருது